ஹலோ ஹலோ சார் சார் அக்ஷயா ட்ராவல் ஏஜென்சியா ஆ சார் எங்களுக்கு வந்துவிட்டு கொடைக்கானல் ட்ரிப்பு போகணும் அதுக்கு வந்துவிட்டு எவ்வளோ செலவாகும் அதை பத்தின கொஞ்சம் தகவல்கள் சொல்ல முடியுமா சார் நாங்கள் வந்துவிட்டு ஒரு எட்டு பேர் போகிறோம் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் கொஞ்சம் எதுவும் டிஸ்கவுண்ட் எதுவும் பண்ண முடியாதா ஆ ஓகே சார் ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் எங்களுக்கு வந்துவிட்டு நாங்கள் வந்து திங்ககிழமை கிளம்புறோம் எங்களுக்கு வந்துவிட்டு அன்னைக்கு நீங்கள் வந்துவிட்டு கூட்டிட்டு போக முடியும் இல்லை அவைலபிளா இருக்கா காருலாம் ஆ ஓகே சார் இல்லை இல்லை சார் கொடைக்கானல் தான் போகணும் அங்கே நாங்கள் வந்துவிட்டு ரெண்டு நாள் தங்கியிருப்போம் நீங்கள் ரெண்டு நாள் தங்கிருந்து சுற்றி காம்மிக்க முடியும் இல்லை ஒரு ஆளுக்கு டென் தௌசணா சார்

ஆ ஓகே சார் திருப்பி ரிட்டன் கூட்டிட்டு வந்துடுவிங்க எல்லாமே நீங்களே பண்ணிடுவிங்க ஃபுட்டு எல்லாமே ஆ ஓகே சார் ஆ நன்றி சார்